வயலில் வந்து இப்போ நாற்று நடப்போறோம் அப்படின்னு சொல் ஒரு வேலை இருக்கும் அப்போ காலையில் போவோம் வெயிலுக்கு முன்னாடியே போனால் கொஞ்சம் வேலை செய்யலாம் டயர்ட் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலுக்கு முன்னாடி போவோம் இப்போ ஒரு ஆறு மணிக்கு போனோம்னா ஒரு பத்து பதினொன்னு மணி வரைக்கும் அங்கே வேலை செய்வோம் அதுக்கப்றம் வந்து ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துடுவோம் இப்போ அங்கே போய் என்னென்னலாம் செய்வோம்னா இப்போ நாற்று நடுறதுனா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நட்டு வச்சிருப்பாங்க இல்லையா அதை ஃபுல்லாக ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் கற்றை கற்றையா அப்படியே வச்சிருப்பாங்க கட்டி கட்டி அது ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து எடுத்து சேற்றுல சொருகி சொருகி சொருகி வைப்போம் இதான் வந்து நாற்று நடுறது அதுக்கப்றம் வந்து இன்னொரு ஒர்க் வந்து இந்த களை வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த களை வெட்டுறது வந்து தேவையில்லாத புல்லு இது மாதிரி சுற்றி இருக்கும்ல அதெல்லாம் வந்து நாங்கள் செத்துவோம் அதுக்கப்றம் வந்து நமக்கு வந்து இந்த விவசாயம் பண்ணுறப்போ இது இயற்கை வளம் இல்லையா அது மூலிமா நமக்கு நல்ல ஒரு அரிசி அரிசி கிடைக்கும் இப்போது உளுந்து எடுக்கலாம் மல்லாட்டை இந்த மாதிரி பொருள் எல்லாமே நம்ம இயற்கையாக மண்ணில் விளஞ்சி நம்ம சாப்பிடக் கூடிய பொருள்தான் அது எல்லாமே உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை தர பொருள்தான் அதனால் நமக்கு நல்ல விஷயங்கள் தான் அதில் நமக்கு நடக்குமே தவிர எந்தவொரு நெகட்டிவும் அதில் கிடையாது